இப்போவெல்லாம் வந்து கொழந்தைங்க வந்து அதிகமாக டிவி பார்க்கறாங்க மொபைல் ஃபோன் பார்க்கறாங்க வெளியே வந்து விளாட்றதே இல்லை அது ரொம்ப மனதுக்கு கஷ்டமா இருக்குது அதுக்கு பேரண்ட்ஸும் ஒரு ரீசன் தான் இன்னைக்கு நானும் ஒரு பேரண்ட்டாக அதை ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன் அது ஏன் அப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அங்கே ஒரு முக்கியமான வேலை இருக்கும் லைக் நம்ம வீட்டு வேலை நமக்கு ஆஃபீஸ் வேலை நமக்கு வெளியே எதாவது வேலை இருக்கும் அதனால் நம்ம கொழந்தைங்கள அதில் நம்ம மூழ்கடிச்சுட்டு நம்மளோடய வேலை நம்ம நிம்மதியாக பார்க்கணுன்னு நினைக்கிறோம் அது ரொம்ப பெரிய தப்புதான் அந்த டைமில் என்ன யோசிக்க தோணுதுன்னால் நம்மளெல்லாம் கொழந்தையா இருந்தப்போ நம்ம அம்மா அப்பா எப்படி இதை டேக்கிள் பண்ணி வந்திருப்பாங்க அப்படின்தான் யோசிக்க தோணுது நம்ம ஏன் அப்படி பண்ணுறோம் அந்த இடத்துல நம்ம குழந்த நம்மளை டிஸ்டப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகதான் நம்ம அதை பண்ணுறோம் ஆனால் அது ரொம்ப தப்பு அப்படின் மனதுக்கு தெரியுது அதுக்கென்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா பேரண்ட் வந்து கொழந்தைங்கள வெளியே கூட்டிகிட்டு போய் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இன்னைக்கு வீட்டில் எல்லாேர் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னால் அஞ்சு பேர்கிட்டேயுமே மொபைலிருக்கு ஒருத்தவங்கள் டிவி மொபைல் அப்படி யூஸ் பண்ணும்போது கொழந்தையும் நம்ம அதுக்குள்ளே கொண்டு போகிறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னால் நிறையா பார்க்க நிறையா அவுட் அவுட் டோர் ப்ளேஸுக்கு நம்ம குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகணும் அவங்களோட விளாடணும் ஒவ்வொரு கேம்ஸை பற்றி அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும் அவங்களுக்கு தெரியாத விளாட்ட நம்ம கற்றுத்தரணும் அவங்ககூட நம்ம விளாடணும் அவங்கள என்கரேஜ் பண்ணணும் அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணிணோம் மீன்ஸ் அவங்களுக்கு அதில் விருப்பம் வராது ஸோ அவங்கள என்கரேஜ் பண்ணணும் அவங்ககூட நம்ம விளாடணும் இல்லையா அவங்கள கூட்டிகிட்டு போகணும் வண்டியில் கூட்டிகிட்டு போகலாம் ட்ரெயின் ஓடுற இடத்த காமிக்கலாம் தண்ணி ஓடுற இடத்த காமிக்கலாம் பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகலாம் க்ரௌண்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் நேச்சர் ப்ளேஸஸுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே என்னென்ன விளாட ஸ்போர்ட்ஸ்சில் என்னென்ன இருக்குது அதெல்லாம் நம்ம அவங்களோட கிரிக்கெட் விளாட்லாம் செட்டில் காக் விளாட்லாம் கபடி கொக்கோ த்ரோ பால் ஃபுட் பால் வாலி பால் இந்தமாதிரி நிறைய கேம்ஸ் அவங்களோட நம்ம விளாட்லாம் நொண்டி டெக்லா ஓடி பிடிச்சு விளாட்லாம் இந்தமாதிரி நம்ம ஒரு பேரண்ட் இருந்தால் அவங்களோட இப்படி பழகம்போதுதான் அவங்க இந்தமாதிரி ஃபோன் டிவியில் அடிக்ட் ஆகாம இருப்பாங்க நிறைய அவங்கள கூட்டிகிட்டு போகலாம் தாத்தா பாட்டிங்களோடு வெளியே அனுப்புலாம் நிறைய கொ விளாட்ற கொழந்தைங்களோட நான் அவங்கள சேர்த்தி விளாட வைக்கலாம் இதெல்லாம் பண்ணும்போது அவங்க வந்து அந்த ஃபோனு டிவி மொபைல் அந்த அதிலெல்லாம் அடிக்ட் ஆக மாட்டாங்க